ஓலோ ஆட்டோங்களா நான் இங்கே கோபிலேந்து பேசுகிறங்க ஆ என்னோடய நேம் யசோதாங்க ஆ ஆட்டோ தேவைப்படுதுங்க எங்கேன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது வருங்க ஆமாங்க நான் அர்ஜென்ட்டாக ரயில்வே ஸ்டேஷன் போயாகணும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா வரமுடியுங்களா ஓகே இப்போ வந்துருவீங்களா அமெளன்ட் எவ்வளோங்க அதை பார்த்துட்டு தான் சொல்லுவிங்களா ஆ ஓகேங்க ஓகேங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துருவீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ நாங்கள் வெயிட் பண்ணுறங்க